அண்ணா காலைல கேப் புக் பண்ணியிருந்தம் போது பத்து மணிக்குனால் பத்தரைக்கு போய் சேர்ந்துர்லான்னு சொன்னீங்கள் ஆனால் இப்போது நம்ம வர பாதையில் வந்து புதுசாக கட்டுமான பணி நடத்துகிட்ருக்கேண்ணா இப்போ நம்ம புதிய பாதையில் தானே போகப்போறோம் அப்படி புதிய பாதையில் நம்ம போகிறோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும் ஏன்னா எனக்கு இன்னும் ஒரு காமணிநேரத்துக்குள்ள போய் ஆஃபீஸ் போகணுண்ணா ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின் சொன்னிங்கன்னால் நான் ஆஃபீஸ்ல சொல்லிடுவேன் எனக்கு கரெக்ட்டான டைம் மட்டும் கொஞ்சம் சொல்கிறீங்ளா ஒரு இருபாது நிமிஷம் ஆகுமாண்ணா சரி ஓகே இருபது நிமிஷத்துக்குள்ள போகிறதா இருந்தால் எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் கொஞ்சம் பார்த்து மட்டும் போய்டுங்கண்ணா